ஆ சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஈவென்ட் பண்ணணுமா ஆ சரி

நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை ஃபோட்டோஸெலாம் எடுத்திருக்கீங்க சரி நான் வந்து எங்கள் ஈவென்ட்டில் வந்து என்னென்ன பண்ணுறோம் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு இதெலாம் ஓகேவா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வெட்டிங்கெலாம் எடுத்து பண்ணுவோம் அது பண்ணும்போது எப்புடின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை அந்த ப்ரீ வெட்டிங்ன்னு சொல்லக் கூடிய அதுவும் எடுப்போம் கல்யாணத்து அன்றைக்கி எடுப்போம் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் இந்த ஒரு மூணு மூணு செட் ஆஃப்பில் வந்து ஃபோட்டோ எடுப்போம் வெட்டிங் அண்ட் போஸ்ட் வெட்டிங் மூணுமே சே எல்லாம் சேர்ந்து எடுப்போம் அது மாதிரி இப்போ கொழந்தைங்களோட அந்த மொதல் பிறந்த நாள் அப்படினா அதுக்கு அந்த கொழந்தைங்கள வச்சு க்ரேட்டிவாக பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எடுப்போம் கார்ப்ரேட் கம்பெனிக்கு நிறையா எடுப்போம் ஆனால் அவங்க இதில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபோட்டோலேருந்து வீடியோ கவரேஜில் இருந்து எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே உள்ள இந்த டெக்ரேசன் எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறோம் உங்களுக்கு இதுலெலாம் இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா நீங்கள் அதுக்கெலாம் எவ்வளோ காசு வாங்குவீங்க உங்ககிட்ட ப கல்யாணத்துக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாவா அதுக்கு இந்த மூணு இது சேர்த்து ப்ரீ வெட்டிங் அதெலாம் சேர்த்து போஸ்ட் வெட்டிங்கெலாம் அந்த மாதிரி சேர்த்தா அதுக்கெலாம் எவ்வளோ வாங்குவீங்க அப்படியா இப்போ நீங்கள் நான் உங்களை டை அப் பண்ணிக்கிறேன் ஆனால் பண்ணால் நீங்கள் வாங்குகிறதுலேருந்து ஒரு ஃபை பெ ஒரு ஃபை பர்சன்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது சரினால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இதை பற்றி பேசலாம் சரி ஓகே நான் டை அப் பண்ணிக்கிறேன் நீங்கள் வாங்க பேசிப்போம் ஆ தேங்க் யூ